ஆம் சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் நல் ஆ கிலோ நூறுரூபா இருக்கு கிலோ நூறு அம்பரூபா ஐம்பது கிலோ வேணுமா

ம் சரிங்கம்மா ஆ சரி வாங்க நானும் பத்துரூபா இருபதுரூபா கம்மி பண்ணி தரேன் நீங்கள் வந்து வாங்கிக்கங்க மஞ்சள் எங்கிட்ட சூப்பராக இருக்கும் எல்லா நிறைய பேர் உங்கள் மஞ்சள் கடை நிறைய இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்க மேடம் ம் சரிங்க ஆ சரிங்க